மேம் உள்ளே வரலாமா மேம் உங்களை ரெண்டு நாளாக பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேம் உங்களை பார்க்கவே முடியல்ல மேம் நான் அரியலூர் நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன் மேம் அங்கே நாங்கள் இருக்கிற தெருவில் வந்துட்டு லைட்டே எரியமாட்டேங்குது இல்லைங்க மேம் இப்போ எங்கள் தெருவில் வேறு ரொம்ப நிறையா பேரு வயதானவங்களா இருக்கறனாலே நைட்டு ரொம்ப பிரச்சினையா இருக்குது மேம் இப்போ ஒரு வயதானவருக்கு கூட அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்லலாம் இருக்காங்க மேம் அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் இப்போ நடந்தது பரவாயில்ல இதே மாதிரி நிறையா பேருக்கு நடந்துச்சின்னால் என்ன மேம் பண்ணுறது இப்போ வர வர மழை காலமாக இருக்கனாலே இன்னும் இருட்டாக இருக்குது மேம் நிலா வெளிச்சம் கூட இல்லை சரிங்க மேம் சரிங்க மேம் உங்களை நம்பி தான் மேம் இருக்கோம் பார்த்து செய்யுங்க மேம் இல்லைங்க மேம் ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை இப்போ கொஞ்சம் சரி ஆகிட்டு வராங்க சரிங்க மேம் நன்றி மேம்